தொழில் நுட்பம்னால் வந்து ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு இது ஒரு டூல்னு சொல்லுவோம் அந்த டெக்னாலஜி கருவி க கருவிகள் முறைகள் செயல்முறைகள் மற்றும் இதெல்லாம் வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணுறோம் இதில் வந்து நம்ப தொழில்நுட்பத்தில் வகைகள் நிறைய இருக்குது தகவல் தொழில்நுட்பம்ன்னு இருக்குது அப்பிட்னா ஐடி கணினி க அதாவது கம்ப்யூட்டர்லாம் இருக்கும் மின் பொ அ அங்கே வந்து கம்ப்யூட்டரெலாம் யூஸ் பண்ணுவோம் கம்ப்யூட்டர் லேப்டாப்ஸ் நம்ம நம்ப நிறையா நமக்கு நெறையா நம்ப அதனால தான் இப்போ அது மூலயமா தான் நமக்கு நிறையா ஒர்க்லாம் நடந்துகிட்ருக்குது அதுலேர்ந்து நம்ம நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்புறோம் வந்து உயிரியல் தொழில்நுட்பம்னால் என்னன்னா உயிரணுக்கள் அதாவது பத்தையான தயாரிப்புகளை வந்து உருவாக்குறதுக்கான இது தான் வந்து உயிரிய உயிரியல் தொழில்நுட்பம்னு சொல்கிறோம் அப்பறம் இயந்திரத் தொழில்நுட்பம் அப்டினா என்ன அது அதோடய கருவிகள்னால் என்ன ரோபோடிக்ஸ் ரோபோடிக்ஸ்னால் வந்து இப்போ நம்ப ஒரு மனுஷங்க செய்கிற வேலைய ஒரு ரோபோட்டும் செய்யும் ஆனால் வந்து அது இன்னும் மனுஷங்களவிட க்யுக்காவே அது செஞ்சு முடிக்கும் நல்லாவும் செஞ்சு முடிக்கும் மின்சாரம் மற்றும் மின்னணுத் தொழில்நுட்பம் அப்பிட்னா மின்சாரம் வட்டாரங்கள் சாதனங்கள் மற்றும் அதோடய அமைப்புகள் வடிவமைப்புகள் தொழில்நுட்பம் இதோடய சக்தி உற்பத்தி இதெல்லாம் வந்து இதெல்லாம் தான் வந்து என்னன்னு சொல்றாங்கனால் மின்சாரம் மற்றும் மின்னணுத் தொழில்நுட்பம் நானோ தொழில்நுட்பம் அப்பட்னா அ அணு மற்றும் மூ மூலக்கூறு அளவிய அள அளவியல் பொருட்களை பராமரித்து அணு இது இதெல்லாம் வந்து பராமரித்து வர்றது தான் வந்து நானோ தொழில்நுட்பம் நானோ தொழில்நுட்பம்ன்னு சொல்கிறோம் அடுத்து வானியல் தொழில்நுட்பம்னால் விண்வெளிப் பயன்கள் அங்க ஸ்பேஸில் நடக்கிற மாற்றங்கள் ஸ்பேஸில் வந்து என்னெனலாம் இப்போ இருக்குது என்னென்னல்லாம் இப்போ நடந்துக்கிட்ருக்குது ம் அதெல்லாம் வந்து இப்போ சுனிதா வில்லியம்ஸ் மேலே போயிருக்காங்க அப்பிடினா அவங்க வந்து என்னென்னல்லாம் அங்கே பண்ணிக்கிட்டிருக்காங்க இப்போ வரை என்னென்ன பண்ணிக்கிட்டிருக்காங்க அது எல்லாத்தையும் சொல்வது பேர் தான் வந்து விண்வெளித் தொழில்நுட்பம் அடுத்தது சூழல் தொழில் இந்த மாதிரி நிறைய இருக்குது சூழல் தொழில்நுட்பம் இந்த மாதிரி நிறைய இருக்குது அடுத்து நிறைய இது மாதிரி இருக்குது இந்த டெக்னாலஜி மூலமாக நம்பளால் என்ன பண்ண முடியும்னால் நிறைய நம்பளால் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியுது நமக்கு டைம் ரொம்பவே சேவா சேவ் ஆகுது நிறைய தெரிஞ்சுக்க முடியுது இதனால் நம்ம வர்ற யங்ஸ்டர்ஸெலாம் வந்து நிறையவே கற்றுக்கிட்டு இன்னும் டெக்னாலஜி இன்னும் ஒரு டொண்ட்டி இயர்ஸ்க்கப்புறம் இன்னும் ஒரு இதுக்கப்புறம் நிறையவே டெக்னாலஜி இன்னும் டெவலப் ஆகி தான் இருக்கும் முன்ன இருந்ததுக்கு இப்போ இருக்கிற டெக்னாலஜியோடு இப்போ இருக்கற மாதிரியே இன்னும் ஒரு டொண்ட்டி இயர்ஸ்க்கப்புறம் இன்னும் டெவெலப் ஆகிருக்கும்